ஹலோ ஆ மைக்கில் அம்மாவா நீங்கள் ஆ நல்லா இருக்கீங்களா சரி ஃபர்ஸ்ட்டு யூனிட் பேப்பர் கொடுத்தனே பார்த்தீங்களா எப்படி ஆ ஆமாம் டியூசனுக்கெல்லாம் அனுப்புறீங்களா எப்படி அப்போ நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும்ல பிள்ளைக்கு அக்கறை எடுத்து உட்காந்து ஏதாவது சொல்லிக் கொடுக்கணும்ல ம் ம் ஆமாம் நீங்கள் பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் அட்டன் பண்ணாமல் இருக்கீங்கள்ல அட்டன் பண்ணால் தானே தெரியும் உங்கள் பிள்ள எப்படி படிக்கிறான்னு ஆ அடுத்த மீட்டிங்கிலேயாவது கண்டிப்பாக வாங்க வந்து பாருங்கள் எப்படி படிக்கிறான் என்ன மார்க்கு எடுக்கிறான் இல்லை டியூசனுக்கு அனுப்பலாமா இல்லை நீங்களாக கொஞ்சம் கவனித்து சொல்லிக் கொடுப்பீங்களான்னு கொஞ்சம் கவனித்துக்கோங்க என்ன பிள்ளைய ஆமாம் இப்போ வந்து அவன் வந்து டென்த் முடிக்க போகிறான் ஆமாம் வாழ்க்கையில் முதல் படி எடுக்கிற டையோம் நீங்கள் தான் நல்லா பொறுப்பாக கவனிக்கணும் பார்த்துக்கங்க ம் ம் சரி

ம் எல்லாம் புள்ளைகளும் அப்படிதான் சொல்லும் நீங்கள் தான் கொஞ்சம் கவனிக்கணும் வேலைக்கு பாவம் நீங்கள் வேலைக்கு போகிறவங்க தான் இருந்தாலும் பிள்ளைய கொஞ்சம் நைட்டு என்ன செய்கிறான் புக்கு எடுக்கிறானா இல்லை புக்குக்குள்ளே செல்லை வச்சு பாக்கிறானா கொஞ்சம் கவனியுங்க செல்லு கிடையாது அப்போது ரொம்ப நல்ல பிள்ள தான் வளத்திருக்கீங்க ஆமாம் படிப்பில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்த சொல்லுங்கள் சரியா ஆ சரி ஓகே